இப்போ பார்த்தீங்கனா எங்கூட படிச்சவரு ஒருத்தர் இருக்காப்புல அவர் பேர் விஷ்ணு அவரு வந்து என்னென்னா இப்போது எங்கூட ஸ்கூல் படிச்சாப்புல ஸ்கூலில் வந்து சிஎஸ் குரூப் எடுத்தோம் காலேஜுயில் ஆர்ட்ஸ் காலேஜுயில் சிஎஸ் குரூப் தான் எடுத்தோம் அதில் என்னென்னா அது சரியா ஃப்யூச்சர்ஸு இருக்குது நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அது ரிலேட்டடாக இருக்குது அதுவே நாங்கள் இன்னொன்னா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எடுத்தோம் ஃபுல் ஸ்டாக் ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அதில் அது எதுக்கு எடுத்தோம்னா இப்போ அதில் வந்து ஒரு ஆப்பை ஆப்பை வந்து புதுசாக கொண்டு வரது டெவலப் பண்ணுறது அப்பறம் ஒரு கேம கொண்டு வரது இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த ஆப்பில் அந்த ஃபுல் ஸ்டாக்கில் இருக்கு இப்போ அதில் அதில் என்ன படிக்கணும்னா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்லாம் படிக்கிறோம் அந்த அந்த அந்த இதுல வந்து இருக்குது நிறைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் படிச்சோம்னா பேக்ரவுண்டு ஸ்கோப் இருக்குது இப்போ ஐடி கம்பெனி பெரிய பெரிய கார்பேட் கம்பெனிக்குலாம் போனோம்னா நறைய ஸ்கோப் இருக்குது எல்லாமே இருக்குது சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க இப்போ நமக்கு எதாது ஸ்கில்ஸ் வேணும் இப்போ அந்த ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மட்டுந்தான் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க அதுதான் நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்கனா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது அது படிச்சோம்னா அப்பறோம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கலாம் வருங்காலத்தில் நல்லா இருக்கலாம் எல்லாமே நடக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜை கற்றுக்கணும் இப்போ கம்யூனிட்டி ஸ்கில் கண்டிப்பாக தேவை எதாச்சும் கண்டிப்பாக தேவை அதாவது வேணும் அப்பறம் உங்களுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸில் இப்போ ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும் ஸ்போர்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ்னாலும் பரவாயில்லை இப்போ ஜிம்மு பாலிவுட் சர்டிஃபிகேட்டுலாம் அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் இல்லைன்னா உங்களுக்கு வருங்காலத்தில் ஒர்க் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்